சார் நான் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தான் சார் நான் எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயதில் வந்து இறந்துட்டாங்க அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்பாவும் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டிருந்தாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஜாண்டிஸ் ப்ராப்ளம் ஆனாலை இறந்துட்டார் சார் இப்போ வந்து நானும் அம்மாவும் மட்டும் தான் தனியாக இருக்கோம் எங்களுக்கு சப்போட்டுனு பார்த்திங்கன்னா வந்து எங்க அம்மா சைட் மட்டும் தான் சார் சப்போட்டு நான் எது கேட்டாலும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன எந்த விஷயத்துலையும் விட்டுக்குடுக்க மாட்டாங்க அதனால் எனக்கு அப்பா சைட் எந்த சப்போட்ஸ்ஸுமே இப்போது இல்லைங்க சார் எனக்கு வந்து ஃபுல் சப்போட் பார்த்திங்கன்னா எங்க அம்மாவோட ஃபேம்லி சைடு தான்